எனக்குப் பிடித்த ஆன்மீக ஆசிரியர்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐயா சுகி சிவம் அவர்கள் வந்து அவங்களோட நிறையா சொற்பொழிவு கேட்டிருக்கேன் அவங்க எழுதின ஸ் பல பல புத்தகமில் ஒரு சில புத்தகங்கள் படித்திருக்கறேன் அதன் மூலமாக எனக்கு அவங்க மேல் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு அதனால் நான் அவங்களோட ஆன்மீக சொற்பொழிவு அவங்களோட கட்டுரைகள் அவங்களோட கவிதை இது புத்தகங்கள் இதெல்லாம் வாங்கிப் படிச்சுருக்கேன் அவங்களப் பற்றின எங்க தெரிஞ்சுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னாக்கா முதல் முதலில் தொடர் வண்டியில் போயிகிட்ருக்கையில எனக்கு கூட வந்த நபர் வந்து அந்த நபர் வந்து ஒரு புக்கு வச்சுருந்தாரு நேரங்கள் பொழுது போகலை அப்படின்றதுக்காக நான் அவர்கிட்ட வந்து அந்த புக்கு இரவல் வாங்கி படித்தேன் படிக்கையில் தான் அவரைப் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் எழுதுன புக்கு அந்த புஸ்தகத்தில் பார்த்தீங்கனாக்கா ஒளின்னு சொல்லி அந்த புத்தகத்தோடய பேரை எழுதிருந்தது அந்த புக்கில் ஞானம்னால் என்ன அறிவுனால் என்ன ஆன்மீகத்தை பற்றின புக்கு பல கருத்துகளெலாம் சொல்லியிருந்தாரு இதன் மூலமாக எனக்கு அவர் மேல் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு அதனாலே நான் அவரைப் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணுன்ட்டு அவரோடய புத்தகங்களை நிறையா வாங்கிப் படிக்க ஆரமித்தேன்